எங்கள் கோய் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து தஞ்சை பெரிய கோயில் சொல்லிட்டு இருக்குது அங்கெல்லாம் வந்து வெளி மாநிலம் அதர் அதர் கண்ட்ரிலருந்துலாம் நிறைய பேர் வருவாங்கள் அவங்களுக்கான போக்குவரத்து வசதி இதெல்லாமே அங்கே நல்லாவே கிடைக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த சைடு பெரம்பலூர்க்கு இந்த சைடு துறையூர் சைட்லாம் நிறைய வந்து கோவில் மலை மேலே இருக்கிற கோவில் அதெல்லாம் நிறைய இருக்குது அங்கே போகிற வர்றத்துக்கெல்லாம் போக்குவரத்து இந்த மாதிரி எதுவும் இல்லை இது வந்து கொஞ்சம் வறட்சி வறட்சியான ஒரு சூழல் தான் அதனால் வெயில் வந்து நார்மலாக இருக்கும் ரொம்ப நிறையவும் இருக்காது ரொம்ப மழை அந்த மாதிரியும் இருக்காது வெயில்னால் வெயில் நார்மலாக அடிக்கும் மழைக்காலம்னா மழை பெய்யும் அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும் போக்குவரத்து இதெல்லாம் வந்து எல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு ஒன்ஸ் இல்லைனா கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வசதி எல்லாமே இருக்குது ட்ராவல்ஸும் இங்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கும் இருக்குது கொ கொஞ்சமாக ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் சாப்பாடை பற்றி எந்த பிரச்சனையுமேல்லை சாப்பாடெல்லாம் இங்கே வந்து நீட்டாக க்ளீனாக எல்லாமே செய்வாங்கள் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடயாது சாப்பாடெல்லாம் வந்து டேஸ்ட்ல வந்து ஃபஸ்ட்னே சொல்லலாம் எல்லாமே நல்லாருக்கும் அதே போல் டூரிஸ்ட்டுக்கு வர்ற அவங்க எல்லாமே வந்து அவங்களோட திங்க்ஸ் அவங்களே பத்தரமாக வச்சிட்டு அந்த இதுக்கெல்லாம் இங்கே ரொம்ப சேஃப்டி அதிகம் அந்த மிஸ் ஆகுறது அந்த மாதிரில்லாம் எந்த பிரச்சனையும் வராது ரூம்ஸ்லயும் வச்சாலும் காணாப்போகிறது இந்த மாதிரில்லாம் எதுவும் நடக்காது அவங்களோட டாக்குமெண்ட்டு எடுத்துட்டு வர்ற திங்க்ஸு ட்ரெஸஸ்ஸு இதெல்லாமே சேஃப்டி சேஃப்டியாவும் இருக்கும் குவா எல்லாமே நல்லாருக்கும் அதேப் போல் குடியிருக்கிற இடோன்னு வந்து வன் அந்த மாதிரி ரெசாட்லாம் அங்கே வந்து ரொம்ப நிறைய இல்லை நார்மலாக இருக்க ரெசாட்லாம் ரெசாட்லயே தங்குற அளவுக்கான சுற்றுச்சூழல் நிறையவே இருக்குது இங்கே வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகிறதுனாலும் போகலாம் இல்லை கார் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துகிட்டு நம்ம போய் இங்கே நிறைய சுற்றிப் பார்க்கற எடல்லாம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு வரலாம் பெரம்பலூர்ல வந்து சிவன் கோவில் இதெல்லாம் இருக்குது பெரம்பலூர் பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அந்த கோட்டயை பார்க்கறதுக்கான போக்குவரத்து எல்லாமே ஈஸியாக போகலாம் வரலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ட்ரைன் வசதி இதுவுமே இருக்குது அதனால் எந்தப் பிரச்னையும் இல்லை போக்குவரத்து பற்றி உணவு எல்லாமே நல்லா தான் இருக்குது வெளியில இருந்து வர்றவங்களுக்கு இந்த இடத்துல எந்தப் பிரச்சனையும் வராது பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு இங்கே எல்லாம் எல்லாமே இருக்குது போக்குவர்த்து இருக்குது குடியிருப்பு இருக்குது உணவு அப்றம் சேஃப்டிக்கு போலீஸ் இது இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை எல்லாமே நார்மலாக போய்ட்டு வந்துட்டு தான் இருக்காங்கள் இங்கே பக்கத்திலல்லாம் நிறைய கோவில்கள் மலைக்கோவில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அங்கே போய்ட்டு வர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கள் போக்குவரத்து பற்றி ச எந்த பிரச்சனையும் இல்லை பஸ்ஸஸ் கார்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது